தமிழ்மொழி ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது நம்மளோடய மாநிலத்தில் நான் வந்து தமிழ்நாடு அதனால எங்களோடய கலாச்சாரத்தில் வந்து தமிழ் மக்கள் வந்து முன்னோர்கள் என்னெலாம் பின்பற்றிட்டிருந்தாங்களோ அதை தான் நாங்களும் பின்பற்றிட்டிருக்கோம் தமிழ்மொழிய வந்துட்டு இல்லாமல் எதுவுமே இல்லை மற்ற மாநிலத்தில் கூட தமிழ் வந்து ஆர்வமாக நிறைய பேர் கத்துகிட்டே இருக்காங்க நம்ம மொழி இல்லாமல் ஒன்றுமே வந்து பண்ண முடியாது தமிழ் தான் உலகிலேயே முதன்மையான மொழி தமிழ்மொழி இல்லாமல் வந்து எதுவுமே கிடையாது தமிழ்மொழினா தமிழ் நாட்டு மக்கள் நான் தமிழ்நாட்டு பொண்ணு அப்படின் சொல்லுறதுக்கே ரொம்ப பெருமை கொள்கிறேன் தமிழ்மொழி வந்து அங்கீகாரம் பெற்ற மொழி எல்லா இடத்துலயும் வந்து உதவுவது தமிழ்மொழியா தமிழ் பேசுறவங்களா அப்படின்னு சொன்னாவே வந்து பெரிய இதாக பார்ப்பாங்க வெளி ஊர்லெலாம் நீங்கள் தமிழா அப்படின்னு சொன்னாலே வந்து ஒரு பெரிய மதிப்பு கொடுத்து பார்ப்பாங்க நம்ளோடய கலாச்சாரத்தில் வந்து தமிழ்மொழில மட்டுந்தான் வந்து நிறைய பண்டிகைகள் எல்லாமே வந்து வந்துட்டிருக்கு மத்தவங்களோடய கலாச்சாரத்தில் அந்த மாதிரி கிடையாது நம்ம தமிழ் பண்பாடுகள்லெலாம் நிறைய வந்து இருக்குது தமிழ் வந்து என்னைக்குமே அழியாத மொழி அப்படின்னா நம்மளோடய தமிழ்மொழி தான் நம்மளோடய தமிழ்மொழி இருக்கிற வரைக்கும் வந்துட்டு தமிழ்மக்கள் ரொம்ப நெஞ்சை நிமிர்த்தி சொல்லிக்கலாம் நான் ஒரு தமிழன் அப்படின் சொல்லிட்டு ஒரு நல்ல பங்கு வகிக்கிறது தமிழ்மொழி தமிழ்மொழி மட்டும் யாராலேயும் வந்து நீக்கவே முடியாது அவ்வளோ பெரிய நிலையில இருக்குது தமிழ்மொழி நம்மளோடய மாநிலத்தில் வந்து தமிழ்மொழி இல்லாமல் ஒன்றுமே இயங்காது தமிழ்மொழி வந்து ஆர்வமாக எல்லோரும் கற்றுக்குணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேண்டிக்கொள்கிறேன் இதுதான் வந்து என்னோடய ஆசை தமிழ்மொழி வந்து ரொம்ப பெருமையான மொழி தமிழ்மொழி இல்லாமல் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது இதுதான் உண்மையான ஒரு நிலை